ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒம்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதின்மூணு பன்னண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு